ஹலோ ஆ வணக்கம் மேடம் சொல்லுங்கள் அரிசி கடை ஆ சொல்லுங்கள் மேடம் கஸ்டமர் அது மாதிரி என்ன அரிசி மேடம் வாங்கினீங்க அதை எப்படி வடிச்சீங்க எந்த மாதிரி முறையில் வடிச்சீங்கன்னு சொல்லலாமா தெரிஞ்சுக்கலாமா கொஞ்சம் எங்கள்கிட்ட நிறையா இருக்குதுங்க ஐயாரெட்டு பொன்னி அரிசி சிவாஜி அரிசி முத்துன்னு சொல்லிட்டு நிறைய அரிசி வருது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று ஊற வச்சு வடிக்கணும் ஒன்று ஊற வச்சாமல் வடி வடிக்கணும் அந்த மாதிரி ஒன்று ஆஃப்னவரில் வேகும் ஒன்று வந்து கால் மணிநேரம் அந்த மாதிரி நீங்கள் வாங்கின அரிசி எந்த மாதிரி கேட்டு வாங்கினீங்கன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னால் நல்லா இருக்கும்

எவ்வளோ வே வேஸ்டேஜ் அதுதான் எவ்வளோ வெயிட் அரிசி கொண்டுப் போனீங்க சரி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மூட்டைன்னா நீங்கள் மதில் வந்து சாம்பிளுக்கு ஒரு ஒன் கிலோ வாங்கி நீங்கள் இதுப்பண்ணி பார்த்துருக்கணும் சரி இப்போ அது ஏதாவது பாதி அரிசி மூட்டை ஏதாவது நிற்குதுங்களா இருக்கா அப்படிங்களா இப்போ எதெதில் எத்தனை கிலோ வேணும் இப்போ நெ ஆ இப்போ நிறைய இருக்குது பொன்னி அரிசி இருக்குது சிவாஜி அரிசி இருக்குது நிறைய இருக்குதும்மா ஐயாரெட்டு இருக்குது ஜீரகசம்பா நிறைய இருக்குது ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட்லி பட் நம்ம நார்மலாக சமைக்கிறதுன்னா அறுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி ரூவால அதுக்குக்கீழே ஐம்பத்தஞ்சி அப்படிலாம் இருக்குது நீங்கள் அரிசியும் வந்து கையில் பாத்துதான் வாங்குறீங்க இருந்தாலும் ஒரு அர்ஜெண்ட்டுக்கு நீங்கள் வாங்கிட்டு போயிட்டிங்க இப்போது வந்து நல்லால்லன்ட்றீங்க ஆனால் அது நல்லால்லைன்னு சொன்னால் எனக்கு தான் மைனஸு இப்போ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி அரிசி வேணும் என்ன எத்தனை கிலோவில் வேணும் அந்த அரிசியோடய ப்ராண்ட் என்ன சொன்னீங்கன்னால் கொஞ்சம் நான் எடுத்து வைக்கிறத்துக்கு கரெக்டா இருக்கும் ம பசங்கள்கிட்ட சொல்லி நான் வேலை வாங்கவும் கரெக்டாக இருக்கும் சொல்லுங்கள்

சரி ஆ வந்து ஆமாம் உங்களோடய ஆ சரி சொல்லுங்கள் ஆ உங்களோடய பட்ஜெட் என்னங்க ஆயிரத்தி முந்நூறுன்னால் ஒரு அறுபத்தி அஞ்சு ஒரு எழுபதுக்குள்ளையா அறுபத்தஞ்சி எழுவதுக்குள்ளே அந்த மாதிரி வேணும்னால் இப் ம் இப்போ ஆ இப்போ வேணால் ஒரு ஐம்பத்தஞ்சி அறுபது பார்க்கலாமா அது கொஞ்சம் பரவாயில்லை போல் நல்லாதான் இருக்கும் உங்கள் உங்களுக்கு வேணுன்னால் பாருங்கள் இல்லை உங்களுக்கு அம்ப அற என்ன சொல்கிறீங்க எழுபத்தஞ்சில ஒரு அறுபத்தஞ்சி போட்டுத்தரேன் என்ன நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுன்னால் வேணுமென்னா ஐம்பத்தஞ்சி ஒரு ஐம்பது ரூவா போடலாம் ஆனால் அதுக்கு கீழே கம்மி பண்ணிணா நல்லாயிருக்காது அரிசி என்ன புரியுதுங்களா நானும் வியாபாரம் பண்ணணும் ஆ அப்படின்ட்றீங்களா சரி அறுவதஞ்சு அறுவத்தஞ்சு அறுவத்தஞ்சு அறுபது வேணால் கொடுக்குறீங்களா எப்படி அதும் முடியாதுங்களா ஓ ஓ ஓ கம்மி இதுக்கு மேல் நானும் கடை நானும் கடைதாங்க வச்சுருக்கேன் அதுக்கு லைட்டு கரண்ட்டு சார்ஜ் எல்லாமே இருக்குது அதை விட அரிசி வெலை ஏற்றின்னே இருக்கிறாங்க நீங்களே பார்க்குறீங்கள்ல பங்கு சந்தை நிலவரம் பார்க்குறீங்க இது இவ்வளோ ஏறுது அது அவ்வளோ ஏறுதுன்ட்றாங்க நானும் அங்கே கட்டி தான நான் கொண்டு வரேன் அரிசியை டேரெக்டாக கொள்முதல் பண்ணி நாங்கள் அங்கங்கே கட்டி வரி கட்டி இவங்கக்கிட்ட பதில் சொல்லிதான் எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் உங்களுக்கு இப்போது ஃபைனலாக என்ன அரிசி என்ன மாதிரி இது வேணும் எனக்கு இந்த ரேட்டில் தான் வேணும் அப்படின்டீங்கன்னா அந்த அந்த ரேட்டுக்கு உண்டான அரிசி என்ன நானே பார்த்து பண்ணித்தர மாதிரி ஒரு ஐடியா பண்ணுறேன் அறுபத்தஞ்சி ரூவா அரிசி வந்து பொன்னி அதுதான் பொன்னி அரிசின்றது எழுவத்தஞ்சி எண்பத்தஞ்சு தாண்டி போகும் பொன்னி அரிசி கொஞ்சம் கீழே பொன்னி அரிசி மாதிரி இருக்கும் ஆனால் சோறெல்லாம் கொழையாது நான் கொஞ்சம் நல்லா இருக்கிற சாப்பிட்டா கொஞ்சம் ஒரு கால் அவரு ஆஃப்னவரு ஊறவச்சு நிறுத்தி நிதானமாக வடிக்கணும் நீங்கள் வி விட்டுவிட்டு டிவி பார்க்குறதோ அப்படி பார்க்குறதோ இப்படி பார்க்குறதுன்னா சோறு சரியாக வேகலை அப்படின்னு திரும்பி கம்ப்ளைண்ட் இருக்குது இல்லையா அந்த மாதிரி கரெட்டாக பக்குவமாக வடிக்கணும் எங்கள்கிட்ட அந்த ஒரே ஒரு அரிசி இருக்குது நீங்கள் பாருங்கள் எவ்வளோ மூட்டை வேணால் கொண்டுப்போங்க நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன் அறுபது ரூவா கேட்குறீங்களா ம் ஏன் அதுக்குமேல் ஒரு ரெண்டு ரூவா ஒருரூவா ஏற்ற முடியாதுங்களா இது லாஸ்ட்டாக எவ்வளோ மேடம் சொல்லுறீங்க ஆ அப்படிங்களா சரி இது ஆ சரி இப்போ எவ்வளோ தான் எடுக்குறீங்க என்னங்க ஆயிரம் மூட்டைன்னீங்க இப்போ பத்து மூட்டைன்றீங்க இப்போத்திக்கா நீங்கள் கேக்கறதை பார்த்தா ஏதோ ஒரு ஆயிரம் மூட்டை கேட்கறீங்களோன்னு நினச்சிட்டேன் சரி சரி ஏங்க ஆ ஓகே எங்கட்ட இருக்குது அவ்வளோ கணக்கு சரி உங்களுக்கு தேவை இப்போ பதினஞ்சு மூட்டைங்களா வீட் ஆ வீட்டு அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பரு கரெட்டாக எங்கே வரணும் அந்த காசு எப்படி பேப் பண்ணுவீங்க நெட்டா கூகுள்பே நம்பரெலாம் செட் ஆகாதுங்க பேங்கில் கீங்கில் என்னோடய அக்கௌண்ட் நம்பர் வச்சு போட முடியுங்களா

ஆ இப்போ பதினஞ்சு கிலோ எப்படி நீங்களே வந்து எடுத்துக்கிறீங்களா நாங்கள் ஆள் வச்சு அனுப்பனுங்களா சரி உங்கள் நேமு உங்கள் ஃபோன் நம்பர் உங்களோடய ஓட்டல் நேமு அது கரெட்டாக அரிசி மூட்டை எங்கே எடுத்துகிட்டு வந்து வைக்கணுன்னு சொன்னீங்கன்னால் எங்கள் ஆளுங்களை இன்றைக்கி ஈவ்னிங்குள்ளே எடுத்துன்னு வந்து போட்டு நீங்கள் கையில காசாக கொடுத்தாலும் பரவாயில்லை இல்லையா எனக்கு என் அக்கௌண்டில் நம்பரை கொடுத்து விட்றேன் நீங்கள் அதுலையே கூட போட்டு விட்டாலும் நல்லாதான் இருக்கும் நீங்கள் எப்படி பார்த்து சொன்னீங்கன்னால் பண்ணிடலாம்

ஆ ஃபைனலாக ஆ ஓகே ஓகே ஃபைனலாங்க அறுபது ஆ ஃபைனலாக அறுவத்திரெண்டு

ஆ ஆ இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை அறுபத்தஞ்சிருவா உங்களுக்கொசரம் தான் கம்மி பண்ணி உங்களுக்கு நான் தரேன் நீங்கள் ரெகுலர் கஸ்டமர்னுதான் நான் தரேன் இனிமேல் நீங்கள் இங்கேயே வந்து அரிசி வாங்கணும்னு நானும் நினைக்குறேன் இனிமேல் அதே ஆ ஆ சரி கண்டிப்பாக தரேன் ஆ ஆ பேமெண்டு கொஞ்சம் பார்த்து அமுச்சு விட்ருங்க எனக்கு நான் ரொட்டேஷன் பண்ணணும் ஆ ஆ சரி நான் இன்றைக்கு ஆ நான் அமுச்சுவிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேங்க ஆ ஆ வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க நானும் பண்ணிவிடறேன் ஆ ஆ தேங்க்யூ மேடம் ஆ